கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரையில் முந்தியெல்லாம் சொல்கிற அளவுக்கு பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ இல்லாமல் இருந்தது ஆனால் தற்காலத்தில் இப்போ கிட்டத்தட்ட இந்த பத்து வருடத்துக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கு குறிப்பிடத்தக்க பள்ளிக்கூடங்களில் வந்து ஊருக்கு இப்போ கிட்டத்தட்ட சரஸ்வதி வித்யாலயா சரஸ்வதி ஓசூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அப்புறம் இன்னும் நிறைய ஃபேமஸான ஸ்கூலு விஜய வித்யாலயா ஸ்கூலு இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அதே சமயத்தில் காலேஜ் எடுத்துக்கிட்டால் வந்து எம்ஜிஆர் காலேஜு ரொம்ப ஃபேமஸு அதாவது அதியமான் காலேஜ் அந்த காலேஜ் வெங்கடேஸ்வரா காலேஜ் காலேஜ் கூட இப்போலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜே எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் பயங்கரமாக நிறைய வளர்ச்சி பெற்றுடுச்சு இப்போது இருக்கிற கட்டண கல்வி கட்டணங்கள்லாம் ஓரளவுக்கு மலிவு விலையில் தான் கிடைக்குது ஏகப்பட்ட காம்படீஷன்ஸ் காலேஜி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் காம்படீஷன்ஸ் ஏற்படுகிறதுனால கட்டணங்கள் எல்லாம் ஒரு ரீசனபுலாக தான் இருக்குது ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய படிப்பறிவு அவங்கவுங்க படிக்க ஆரம்பித்துட்டாங்க முன்னலாம் மக்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருந்தது இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து நல்ல முறையில் படிக்க வைக்கணும் இன்ஜினீயரிங்கு பிகாம் பிபிஏ இந்த மாதிரி கோர்ஸு இந்த தொழிற்கல்விகெல்லாம் நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்கறக்கு ஆரம்பித்துட்டாங்க அப்போலாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது இப்போலாம் இந்த கம்பெனி சைட்ஸுக்கு போகிற மாதிரி பிகாம் பிபிஏ இந்த மாதிரி படிப்புகளை கோர்ஸில் சேர்க்கறது நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினீயரிங் எல்லாம் சர்வ சாதாரணமாக பண்ண ஆரம்பித்துட்டாங்க எங்கள் ஏரியாவை பொறுத்த வரையிலும் இன்னும் மெடிக்கல்ஸில் மட்டும் மெடிக்கலில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாணவர்கள் அட்மிஷன்லாம் கிடையவே கிடையாது மற்ற எல்லா கோர்ஸ்லேயும் வந்து மாணவர்கள் ஓரளவுக்கு இதுவாகவே சேர்ந்திருக்காங்க